நான் வந்து ஒன்றும் பைக்கில் தனியாக ரைட் போனது கிடையாது இருந்தாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ரைட் போய்ருக்கோம் நாங்கள் பிஸ்யூ செட்யூலில் வந்து எப்படீன்னா ஒரு டென் டேஸில் அந்த ஒர்க்கை முடித்து கொடுக்கணும் நாங்கள் அதை வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் செவன் டேஸ்லேயே அந்த ஒர்க்கை முடித்து கொடுத்துட்டு அந்த அதுக்கப்பறம் வந்து ஒரு ஒன் மன்த் லீவு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுட்டுக்கு அங்கே போய் எங்கே ஸ்டே பண்ணுறது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த கேம்ப் கேம்ப் போடுறதுலாம் வந்து அந்த திங்க்ஸ் எல்லாம் தேவையானதெலாம் எடுத்து வைச்சிப்போம் இப்போ பைக்கில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெயிட்லாம் ரொம்ப வெயிட்லெஸாக இருக்கிற திங்க்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணே இந்த மாதிரி ட்ரஸு பெட் சீட்டு அந்த கேம்ப் போடுகிற அந்த துணி அதுக்கப்புறம் நாங்கள் அங்கயே வந்து சமைச்சி சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான அந்த பாத்தரம் எல்லாம் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்பறம் நம்ம அரிசி இந்த பருப்புலாம் வாங்கிறக்கு அதுக்கு தனியாக ஒரு கவர் மாதிரிலாம் எடுத்து வைச்சிட்டு அது போக நம்ம இப்போ பொண்ணுங்களாக போகிற மாதிரினா நம்மளுக்கு என்னன்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பைக்கில் வந்து அதுக்கு அதுக்கு நல்ல கேரி பண்ணுற மாரி ஒரு அதுக்கு தனியா ஒரு பேக் வாங்கி வைச்சிட்டு அந்த பேக்கும் வந்து வெயிட்லெஸாக இருக்கிற மாதிரி நிறைய திங்க்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம அந்த பைக்கில் வந்து அவளோக்கு கேரி பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு பேர் வந்து டிராவல் பண்ணுற மாரியிருந்துச்சின்னா ரெண்டு பேரும் வந்து பைக்கில் உக்காரணும் அது போக பெட்ரோலலாம் வேணும் ரொம்ப லாங் டிராவல் போகிற மாரியிருந்துச்சின்னா பெட்ரோல் வந்து நம்ம டேங்க்கை ஃபில் பண்ணிகிட்டு அது போக நம்ம தனியாக ஒரு ரெண்டு கேன் மூணு கேன்லாம் வந்து வாங்கி வைச்சிட்டு அதையும் வந்து நம்ம வந்து பைக்கில் வந்து சேஃப்பாக வச்சிக்கணும் ஏன்னா பைக் பெட்ரோலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது போக அது சிந்தாமல் பாத்துக்கணும் அந்த கேனுக்கு எது எதுவும் ஆகாமல் பாத்துக்கணும் அதலாம் அது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து பேக்கிங்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த டிராவல் பைக்கில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ரொம்ப எக்சைட்மெண்ட்டாயிருக்கு எப்போ போவோம் எப்போ போவோம் அந்த ஃபீலோடு அந்த பைக்கில் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைச்சிட்டு அது போக நம்ம நம்ம ரைட் பண்றவங்க வந்து அவங்களுக்கு என்னலாம் தேவையோ அவங்களுக்கு வந்து இந்த ரைடிங் கேஸ்லாம் போட்டு ஹெல்மெட்லாம் மாட்டிகிட்டு அதுபோக நம்ம அந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கேமரா வந்து ஹெல்மெட்டு பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கெலாம் நம்ம தனியாக அதை வந்து பேட்டரி சார்ஜ்லாம் எடுத்து வைச்சிட்டு கேமரா வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுலாம் வாங்கிட்டு பேட்டரி வந்து ஒரு மூணு நாலு எடுத்து வைச்சிட்டு அது போக பவர் பேங்க் அந்த பேட்ரி போச்சுன்னா பவர் பேங்க்லாம் எடுத்து வச்சிக்கணும் அதையும் நம்ம பார்த்து எல்லாத்தையும் சேஃபாக எடுத்து வைச்சிட்டு எந்த திங்க்ஸையும் மறக்காமல் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு இப்போ ட்ரிப்பை வந்து ஒரு ஏழு மணி ஸ்டார்ட் பண்ணால் அந்த பைக்லேயே வந்து ஏர்லி மார்னிங் போகிறது வந்து வேற லெவல் ஃபீலாயிருக்கும் அந்த ரெண்டு பேர் ஒரு சிங்கிளாக போகிற மாதிரி இருந்துச்சின்னா நம்ம நெறைய கேரி பண்ணிகிட்டு போகிற மாதிரிருக்கும் இதே டபுளாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே நம்ம பின்னாடி போகிறவங்க நம்ம சேஃப்பாக பார்த்துக்கணும் அவங்களுக்கும் வந்து அந்த ரைடிங் கேஸ் ஹெல்மெட்டு அவங்களுக்கு கம்ஃபெர்ட்டபுளாக இருக்கிற மாதிரி டிரஸ இப்போ ரைடிங்கில் வந்து கம்ஃபெர்ட்டபுளாக இப்போ ரொம்ப தின்னாக இருக்க டிரஸ் எல்லாம் போடாமல் ரொம்ப லைட்டாக இருக்கிற டிரஸ் எல்லாம் போட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயில் டைமில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே வந்து நைட் டைம் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிரஸ் எல்லாம் எடுத்து போட்டு வைச்சிக்கிற மாதிரிருக்கும் இப்போ மார்னிங் டைமில் பைக்கில் போய்ட்டு பைக்கில் போகிறதந்த ஏர்லி மார்னிங் போகிறது வந்து வேற லெவல் ஃபீலாயிருக்கும் இதே வெயில் டைம் ஆச்சுன்னா எங்கேயாச்சும் ஒரு மரத்து நெழலில் வந்து பைக்கை நிறுத்திவிட்டு நம்ம சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம்